வீட்டில யாருக்குனா முடியலன்னு சொன்னால் ஓரளவுக்கு சில தலைவலி சளி இது போன்ற உடல்வலி இது போல் இருக்கிற பிரச்சனைக்கெலாம் வீட்டிலே பார்த்திங்கனா இஞ்சி கசாயம் சுக்கு கசாயம் நீராவி பிடித்தல் இதுபோல் கை வ வீட்டிலே செய்ய கூடிய வைத்தியத்தை செய்து சரியாகிடும் ஒரு அளவு ரொம்ப முடியாமல் ஒரு பெரிய இதாக ரொம்ப முடியாத பட்ச்சத்தில் மருத்துவமனைக்கு செல்வோம் அங்கே போய்ட்டு உடல் நிலையை செக் பண்ணிட்டு அங்கே அவங்க கொடுக்க கூடிய மாத்திரைகளை வாங்கி சரியான முறையில் சாப்பிடும் போது அது சரியாகும் அதிகமான நேரத்தில் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் தெம் நாங்கள் மருத்துவமனைக்கு போகிறது கிடையாது வீட்டிலயே செய்கிற அந்த கை வைத்தியத்திலே எல்லாருக்குமே சரி ஆகிடும் எங்க வீட்டில குழந்தைங்கள்லிருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே இந்த கை வைத்தியமே போதுமானது தான் எல்லா மருத்துவ குணமும் எல்லா குணங்களும் இருக்குனு சொல்கிறாங்க அதுவே எங்க வீட்டில பின்பற்றோம் அதிகமாக நாங்கள் மருத்துவமனை போக விரும்புகிறது இல்லை அதிகமாக எங்கள் பிள்ளைங்கெலாம் பார்த்திங்கனா ஊசியே இதுவரைக்கும் போட்டது கிடையாது எங்கள் வீட்டில எங்கள் பாட்டி அநேக அந்த கை வைத்தியங்கள் செய்து எல்லாமே எங்கள் பாட்டி எங்களை பார்த்துப்பாங்க